ஹலோ அக்கா கிரிஜா காய்கடையா அக்கா உங்கக்கிட்டே காய் வேணுங்க்கா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக வந்து காய் கொஞ்சம் நிறையா வேணும்

அக்கா என்னென்ன காய்க்கா இருக்குது நல்லா ஃபிரெஷ்ஷாக இருக்குமாக்கா ம் ஆ சரி அக்கா கத்திரிக்காய் வெண்டக்காய் புடலங்கா இதெல்லாம் எவ்வளோக்கா ஆ சரிங்க்கா ஆ சரிங்க்கா புடலங்கா கேட்டேங்க்கா அக்கா எல்லாத்துலேயுமே ஒரு மூணு மூணு கிலோ வந்து எடுத்து வச்சுருங்கக்கா நாளைக்கு நான் மார்னிங் நாலு மணிக்கு மேலே வந்து கையில் கா அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்கா நான் வந்து தூசூர்லேருந்து பேசுகிறேன்கா என் பெயரு சந்தியா என் நேம் நோட் பண்ணி வச்சுகோங்கக்கா ஆ சரிக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் ஆ சரி ஆ சரி